இந்த காலத்தில் வந்து ஒரு சினிமா அதாவது தே நாங்கள் சினிமாவுக்கு போவவுன்னா நடந்து போ போகறோம் அவங்க வந்து விளம்பரம் பண்ணியிட்டு போயிருவாங்க அதாவது ரோ ரோட்டில் இருக்கறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் வீட்டில் இருக்கறவுங்களுக்கு தெரியாது நாம கொழந்தையாக இருக்கிறபோது ரோட்டில் இருக்கறவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தெரியும் ஆடியிட்டுருப்போம் நாங்கள் அதை பெரியவங்களுக் போய் எடுத் சொல்வோம் அப்பா இந்த மாதிரி இந்த சினிமா போட்டுக்கறாங்கப்பா என்னையை கூட்டிட்டு போப்பா அப்படின்னா இது எப்பிட்றா உனக்கு தெரியும் இல்லைப்பா இப்போ தான் எல்லாம் ஒரு வண்டியில் வந்து விளம்பரம் பண்ணியிட்டு போய்ருக்கறாங்க எனக்கு விளம்பரம் பண்ணுறவங்க இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாதே இல்லைப்பா வண்டியில் போறவங்க ரோட்டில் தான் போக முடியும் எங்களை தே வீட்டுக்கு வீட்டெல்லாம் வந்து சொல்ல முடியாது அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவுப்படுத்துறோம் அப்பா சாயிந்தரம் என்னையை கூட்டிட்டு போப்பா சரியாப்பா நாளைக்கு இன்னிக்கு இல்லை நாளைக் போகலாம் அப்படின் சொல்லுவார் நாளைக்கு போவோம் கேட்பாரு ஏன்டா விளம்பரம் பண்ண படத்துக் போகலாம்மா ஆ அப்பா கூட்டிட்டு போப்பா அப்படின்ட்டு போவேன் இது சின்ன வயசுலலாம் எங்களுக்கு நடந்தது இதே வ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கும் அந்த விளம்பரம் படம் மாற்றுற போது இந்த விளம்பரம் எல்லாம் வர்றபோது நாங்கள் தான் பெரியவங்களுக்கு சொல்லுவோம் அக்கம் பக்கத்தில் இருக்கறவங்களும் ஓடி ஓடி ஓடி ஓடி போய் சொல்லுவோம் அவ்வளோ தான் அப்புறோம் கூட்டிட்டு போனவங்களனா போய் பார்த்துட்டு வருவோம் மறுச்சோ ஒரே வாரத்தில் திரும்பவுமே அதே மாரி வருவாங்க போ போவோம் அப்புறோம் கோயிலுக்கு இல்லை எதா விசேஷமுன்னாங்களான்னா ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க இந்த நேரத்துக்கு சாப்பாடு போடுகிறோம் அப்பா அந்த நேரத்துக்கு இது பண்ணுறோம் அப்பா போஸ்டர் பண்ணுறோம் அப்பா அப்படின்பா அப்போ நாங்க குழந்தைகள்லா சேர்ந்துட்டு வீட்டுக் போய் அப்பா இந்த மாதிரி இந்தநேரத்துக்கு போஸ்டர் பண்ணுறாங்க அப்பா அந்தநேரத்துக்கே இது பண்ணுறாங்க மத்தியானம் வ சாப்பாடு போடுகிறாங்கப்பா இது எப்புடுறா தெரியும் இல்லைப்பா இப்போ தான் மைக்லலாம் சொல்லிவிட்டு விளம்பரம் பண்ணிகிட்டுருக்காங்க நாங்கள் போகலாம் அப்பா அப்படின்னா ஆ சரிங்க அப்பா போகலாம் மத்தியானத்துக்கு ஒரு மணிக்குத்தான் சாப்பாடு போடுகிறாங்க போகலாம் அதற்கு முன்னே நட சாமி கும்பிட்டு வந்துர்லாம் நடன்ட்டு கூட்டியிட்டு போவேன் இந்தமாரி பலமாரி விள் விளம்பரம் எல்லாம் பண்ணா நாம் உடனே வீட்டுக் போய் சொல்லுவேன் எதாவது ரே இப்போ ரோட்டில் இருக்கிற பெரியவருங்களுக்கெல்லாம் இது இந்தமாதிரி தான் ஓடி ஓடி ஓடி ஓடி சொல்லுவோம் ஏன்னா சின்ன குழந்தைகளும் இருக்கிறபோது நாங்கள் அதை சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை